எங்கள் ஊரில் நிறைய காலேஜஸ் இருக்குது ஏவிசி இன்ஜினியரிங் காலேஜி நானாம்பிகை உமன்ஸ் காலேஜி இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜி சாஸ்த்ரா இன்ஜினியரிங் காலேஜி ஏழுமலையான் பால்டெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கூடு எக்ஸ்ட்டாவே இருக்குது எங்கள் குடும்பத்தில் இருக்கறவங்க எல்லோருமே மோஸ்ட்டாக வந்து இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தோம் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஃபீல்ட் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஃபார்மஸிக்கு தனியாக இருக்குது பால்டெக்னிக்கு தனியாக இருக்குது டீச்சர் ட்ரெயினிங் கூட இருக்குது நாங்கள் வந்து எங்கே படித்தோனா இஜிஎஸ் பிள்ளையில் படித்தோம் இஜிஎஸ் பிள்ளையில் வந்து நிறைய அட்வாண்டேஜஸ் இருக்குது என்னென்ன பார்த்திங்கனா மெய்னாக சொல்லணுன்னால் அதில் நிறைய கோர்ஸஸ் இருக்குது யூஜி தனியாக பிஜி தனியாக இருக்குது யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது சிவில் இன்ஜினியரிங் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது இதே மாதிரி பிஜியில் கூட நிறைய இருக்குது பழைய கோர்ஸஸ் இருக்குது எக்ஸ்சாம்பிள் சொல்லணுன்னா எம்இயில் வந்து என்விரான்மெண்ட்டல் இன்ஜினியரிங் இருக்குது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் இருக்குது அப்புறம் எம்சிஏ இருக்குது எம்பிஏ இருக்குது இதில் வந்து என்ன என்ன ஃபெஸிலிட்டீஸெலாம் இருக்குனால் பஸ் ஃபெஸிலிட்டீஸ் இருக்குது பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து நம்ம வீட்டில் இருந்தே கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விட்டுருவாங்க ரொம்ப சேஃப்பாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைவிங் ஹார்ஷ் ட்ரைவிங்கெலாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப க மார்னிங் வந்து சீக்கரமாக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஈவ்னிங்கும் வந்து ஏர்லியாகவே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ந கேன்டீன் ஃபெஸிலிட்டீஸ் கூட இந்த காலேஜஸில் இருக்குது ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப லோ பஜ்ஜட்டில் கிடைக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கு தகுந்த ரேட்டில் விற்பாங்க ரொம்ப ஹையாகலாம் வச்சு விற்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தா நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் தான் அவங்க சொல்லி கொடுக்குறதுமே வந்து நல்ல ஈஸியாக எல்லோருக்கும் புரிஞ்சிடும் அதனால நாங்கள் வந்து நிறைய ஸ்கோர்ஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே வந்து ந கேம்பஸ் இன்டர்வ்யூலாம் கூட வருவாங்க சின்ன சின்ன கம்பெனி மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மல்ட்டிநேஷ்னல் கம்பெனிஸெலாம் கூட செலக்ட் ஆகிருக்கோம் மெய்னாக வந்து இங்கே வந்து இன்ஜினியரிங் பேங்களூர் அப்புறம் வெளிநாட்டில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே செலக்ட்டாகி போயிருக்காங்க அப்புறம் வந்து இந்த காலேஜ் வந்து க்லோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸெலாம் நிறையவே கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து அட்டல் அத்தலடிக்ஸாக ஆகிருக்காங்க ஸோ அதை வச்சு கூட ஜாப் வந்து ஈஸியாக ப்ளேஸ் ஆகிருக்காங்க